ஹலோ ஹலோ அர்ஷிதா ட்ராவல் புக்கிங் சென்டரா மேம் ஆ மேம் எனக்கு வந்துட்டு ராமேஷ்வரம் டூ சென்னைக்கு வந்துட்டு டிக்கெட் புக் பண்ணனும் மேம் எனக்கு ஒன்னாம்தேதி டிக்கெட் வேணும் அது இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துட்டு எனக்கு சொல்ல முடியுமா மேம் ஆ ஆ சரிங்க மேம் ஆ சரிங்க மேடம் அந்த அந்தல ரெண்டாம்தேதி எனக்கு புக் பண்ணுங்க சேவ் எக்ஸ்ப்ரஸ் இருக்கா மேம் ஆ சரிங்க மேம் எனக்கு வந்துட்டு ஒரு எட்டு டிக்கெட் வேணும் மேம் நாங்கள் வந்து ஃபேமிலியோடு போகிறோம் எட்டு டிக்கெட் அவைலபுலாக இருக்கா மேம் ஆ சரிங்க மேடம் அப்போ உங்களுக்கு எது இதுக்கு தனியாக நான் எதுவும் காசு எதுவும் ரீச்சார்ஜ் பண்ணனுமா சரிங்க மேடம் இது தான் என்னோட வா நம்பர் உங்களோட ஜிபே நம்பர் வந்துட்டு எனக்கு சென்ட் பண்ணுறிங்களா மேம் நான் உங்களுக்கு ஜிபேக்கு காசு சென்ட் பண்ணிடுறேன் ஆ சரிங்க மேடம் ஆ ஓகே மேடம் ஆ சரிங்க மேடம் நாங்கள் வந்துடுறோம் இந்த டிக்கெட் மட்டும் நீங்கள் கரக்ட்டாக போட்ருங்கள் மேடம் எட்டு டிக்கெட் ஆ சே மொத்தமாக எவ்வளோ மேடம்

ஆ சரிங்க மேடம் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் மேடம் ஆ சரிங்க மேடம் ரொம்ப நன்றி மேடம் ஆ சரிங்க மேடம் நான் க போட்டு விடுறேன் ஆ சரிங்க மேடம் ரொம்ப நன்றி மேம்